மக்களோட உடல் நலனு எடுத்துக்கிட்டால் விளாடறதுக்கு முன்னாடி கொஞ்ச சாப்பிடு கொஞ்ச டயடாக இருக்கும் நம்ப போய் விளாண்ட்டு வந்தால் ஸ்ட்ரெஸு டிப்ரஷனு அதெல்லாம் எதுவும் இருக்காது நம்ப போய் நம்ப விளாடறத பொறுத்து தான் இருக்கு நம்ப வந்து நம்ப எதாச்சு நினச்சிக்கிட்டே விளாண்டா அது வந்து போகாது நம்ப கேம்மில ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து விளாண்டா அது வந்து சரி ஆயிடும் அப்புறமேட்டு நம்ளுக்கு எப்படி உதவிகரமாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கனா நம்பளோட நம்பளோட பாடி தான் ஒரு நம்ப பா நம்ப விளாடாம இருந்தால் ஒரு நம்ப பாடி வந்து ஒரு ஒரு எய்ட் இயர்ஸ் நம்ப பாடி வர்துனா ஒரு எய்ட்டி டு ஒரு ரெண்டு வருஷம் எஸ்ட்ராவே இந்த உலகில் வந்து உயி உயிர் வாழலாம் இது தான் வந்து கேம் வந்து இது இப்படி தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கேம் வந்து உதவுது